ஹலோ அம்மா செட்டிநாடு ரெஸ்டாரெண்ட் சொல்லுங்கள் ஃபுட் ஆர்ட்ரு பண்ணணும் நான்வெஜ்ஜா வெஜ்ஜாப்பா நான்வெஜ் ஓகே நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னால் விரால் ஃபிஷ்ஷு சங்கரா அப்புறம் வந்து நெத்திலி ஃபிஷ்ஷு கொடுவாய் ஃபிஷ்ஷு க்ராப் ஃப்ரை க்ராப் மசாலா சரி ஓகே வெஜிடேரியன் வேணான்னு சொல்லினிக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் மட்டன் நம் எடுத்துட்டிங்க அப்படின்னா மட்டனில் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு மட்டன் பிரைன் எக் ஃப்ரை மட்டன் ப்ரை ஃப்ரை அப்புறம் சிக்கன் பொறுத்த வரைக்கும் சிக்கனில் நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் செட்டிநாடு சிக்கன் ஃப்ரை செட்டிநாடு சிக்கன் மசாலா அப்புறோம் நீங்கள் நாண் இருக்கு பட்டர் நாணு எல்லா நாணுமே இருக்கும் அதுக்கப்பபுறம் பட்டர் நாண் இருக்குது அப்புறம் வந்து பட்டர் சிக்கன் இருக்குது சப்பாத்தி தோசை இட்லி வடை எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு என்ன வேணும் ஓகே ஆ ஓகே பட்டர் நாண் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஒரு செட்டு வந்து ஒன் ட்வென்ட்டி வரும் பட்டர் சிக்கன் வந்து ஒன் செவன்ட்டி

அதுக்கப்புறம் சப்பாத்தி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு செட்டு நைன்ட்டி ஒன் செட்டு யா டெலிவரி சார்ஜ் வந்து ஃபிஃப்டீன் இருக்கும் உங்கள் லொக்கேஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகும் டென் டூ ஃபிஃப்ட்டீன் மினிட்ஸ்குள்ளாரே வந்துடும் ஆ சரிங்க ஓகே ஆ தேங்க்யூ